இப்போ கோயில்லலாம் பார்த்துட்டீங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான வேண்டுதல் வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு வேண்டுதல்க்கு தகுந்த மாதிரி நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காணிக்கையை வந்து சுவாமிக்கு படைப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் வேண்டுனது நடந்துடுச்சு அப்படின்னா நான் முடியை காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்காக வந்து மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அலகு குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா அலகு குத்தி தேர் இழுக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்குது ஸோ இப்போ ரீசெண்ட்டாக பார்த்துட்டீங்கன்னா முருகன் கோயில் அப்படின்னாலே சும்மா காவடி எடுத்து ஆடுறது அதுவும் வகையில் ஒரு வகையில் வேண்டுதல் மாரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்க்காக காவடி எடுத்துகிட்டு வரது காவடி எடுத்துகிட்டு நடை ம நடைபயண முறையில் கொண்டு வரது ஸோ இந்த மாதிரிலாம் வேண்டுதல்லாம் இருக்கு